காலைல எழுந்ததுக்கப்பறம் வேலைக்கு போகும்போது டக்குன்னு நம்ம நம்ம வேலை எல்லாத்தையும் முடித்துட்டு காலைல நம்ம வீட்டில் இருக்கற ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடித்துட்டு கிளம்பி போகிறோம் பஸ் ஸ்டாண்ட்டில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பஸ் வந்ததும் அதை அந்த பஸ்ஸில் ஏறும்போது நிறுத்தாமல் கூட சில பஸ்லாம் போவாங்க அப்போயும் நம்ம அதை ஓடி போய் வந்துட்டு பஸ் ஸ்டெப்பில் நின்று படிக்கட்டில் ஏறி நிற்கிறப்ப யாராவது இடம் கொடுக்க இங்கே செம்ம இது கூட்டமாக இருக்கும் இவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம ஏறி ஓடி போய் ஏறி அதை எ உக்காந்து இடம் கிடைக்க மாட்டுது அப்டி நிற்போம் அப்படி இடம் கிடைக்காம இந்த பாதி பாதி ஸ்டாப்பில் யார் இறங்குவாங்க யார் போ போகிறாங்க அதலாம் பார்க்க பார்க்குவோம் யாருமே இறங்க மாட்டாங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தங்க இறங்கி ஒரு பாட்டி இறங்குவாங்க அந்த பாட்டி இறங்குறப்போ டக்குன்னு அந்த சீட்டில் போய் உக்காந்துட்டு ஹெட்செட்டை எடுத்து ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு எனக்கு எவ்வளோ டென்ஷன் நான் கடந்து வந்ததும் அந்த பாட்டை கேட்கறப்ப நம்மளுக்கு ஒரு ம இந்த நம்ம வச்சிருந்த டென்ஷன் எல்லாமே சுத்தமாக மறைஞ்சிரும் இறங்கிட்டு ப அதுக்கப்புறம் ஸ்கூல் போ ஸ்கூலுக்கு போய் நடந்து போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த பிள்ளைங்க நம்ம நம்மள வகுப்பறைக்குள்ள நடக்கிறப்போ அந்த பிள்ளைங்கலாம் ஏழுஞ்ச்சி குட் மானிங் டீச்சர்ன்னு ஒரு சொல்லுங்க அது சொல்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இதாக ஆகிடும் எல்லோரையும் உக்கார வச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன இந்த நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை எடுக்கிறோன்னால் அந்த சப்ஜெக்ட்டை பற்றி ரிலேட்டடாக அது அவங்களுக்கு ஒரு ஒரு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம பெ நம்ம பேசுகிறது அவங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கு புரியணுங்கிறதுனாலவே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேலெண்டாக பேசி அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வச்சுட்டு நம்ம புரிய வச்சுட்டு ஒரு ஒரு அவரும் போகிறப்ப அந்த பிள்ளைங்களோட ஜாலியாக இருந்துவிட்டு நல்ல நம்ம பேசகிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லை டக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஒரு லெசன் நடத்தினோம் டக்கு டக்குன்னு அவங்க முடிச்சிடுணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நம்ம நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்குதான் அந்த பிள்ளைங்க நம்மளுக்கும் கொடுக்கும் அப்போதான் நம்மளால அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குற முயற்சியை வந்து அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் நம்ம ஒரு ஒரு ஒரு இதை பற்றி நம்ம சொல்லி தாரோன்னால் அவங்களுக்கு அது புரியணும் அப்போதான் நம்ம அதை பற்றி பேச முடியும் அதனாலதான் நம்மளால ஒரு விஷயம் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அப்படி தெரியும் இல்லை நம்ம பேசுகிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் ஒரு பொழுதுபோக்காக அதுமாதிரி காலேஜ் முடிஞ்ச மதியம் சாப்பிட போகிறப்ப அந்த பிள்ளைங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றப்ப சத்தம் போடாமல் சாப்பிடுங்க அப்படி நம்ம சொல்றப்போதும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்தா அப்டி பயந்துக்கிட்டு நிற்குங்க அந்த பிள்ளைங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின் நம்ம சொல்லணும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் டெ ஸ்கூல் படிக்கிற நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது டீச்சராக இருக்கிறப்ப இருந்தேன் அப்போ வந்து வேறு ஸ்கூலில் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறப்ப நாங் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக நாலு பேர் சேர்ந்து ஒரே ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணோம் அந்த ஒர்க் பண்றப்போ அந்த ஸ்கூலில் ஒரு புதுவிதமான அருப் அனுபவம் ரொம்ப இதாக ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருப்போம் நாங்களே ஒரு டீச்சருங்கிற மாரியே அதை காண்மிக்க மாட்டோம் அவ்வளோ இதாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சேர்ந்து எல்லாத்தேயும் முடித்துட்டு அந்த ஒரு ஞாபகலாம் வர்றப்போது ரொம்ப இதாக இருந்துச்சு அதனாலவே வேறு ஸ்கூல் சுச்வேஷனால் வேறு ஸ்கூல் போய் ஒர்க் பண்றமாதிரி ஒரு அனுப் ஒரு இது வந்துடுச்சி அதனால வேறு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டிருப்பேன் மதியம் ஒரு மதிய டைமில் தனியாக உக்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோலோ ஃபோர் மணி நாலு மணிக்குதான் விடுவாங்க ஸ்கூலு ஸ்கூலு விட்டுட்டு அந்த பிள்ளைங்களோட நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கு பஸ்ஸுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த போ வெளில நிற்கிறவங்க ஒரு ஒருத்தங்க ஒருத்தங்களும் அவ்வளோ ஸ்னாக்ஸு சுண்டலெல்லாம் அவ்வளோ விற்பாங்க அதை வாங்கி சாப்பிட்றது இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் போய் வாங்கி சாப்பிட்றப்ப அந்த இது சுண்டல் லேசு அதுமாரி இது விற்கிறப்ப இந்த பிள்ளைங்கலாம் ஓடி போய் இது பண்ணுவாங்க அதலாம் பார்க்குறப்ப கொஞ்சம் புது விதமான அனுபவங்களாக இருக்கும் அப்போது நம்மளால அதலாம் சின்ன பிள்ளையில நடந்ததெல்லாம் ம ஞாபகம் வர்றமாரி இருக்கும் தனியாக நம்ம மட்டும் உக்காந்து இருக்கிற மாரி நம்மளோட சுச்வேஷனுக்காக நம்ம தனியாக வந்து இப்போ இது பண்றதுனால் நம்மளால முடியல அதனாலதான் அதனால தான் நான் ஒரு டீச்சருங்கிறது ஒரு முக்கியத்துவமாக ஒரு கலை அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்மள என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வரும் அதெல்லாம் பார்த்து பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்போது சின்ன பிள்ளைங்கள் வந்து இந்த பேக் மாட்டிக்கிட்டு இந்த பஸ்ஸு வந்ததும் ஓடி போய் ஏறுறதுல கீழே விழுந்துருமோ விழுந்துடுமோன்னு அப்படி பார்த்துக்கிட்டு பயப்பட வேண்டியதாக இருக்குது அந்த பிள்ளைங்கள பார்க்கவே அதை பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஒரு ஒரு எங்கள் பஸ்ஸு வர்ற வரையும் நான் அப்படியே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டேதான் உட்காந்துருப்பேன் என்னடா பிள்ளைங்க எங்கெங்க ஏறுது எல்லாம் பார்த்துட்டு உக்காந்துருப்பேன் எல்லாம் நம்ம இங்கே உக்காந்து இருக்கிறப்ப அந்த பிள்ளைங்க நம்மள நம்ம ஸ்கூல் பிள்ளைங்கலாம் போகிறப்ப அந்த குன் தேங்க் யூ டீச்சர் தேங்க் யூ டீச்சருன்லாம் சொல்கிறப்ப கொஞ்சம் இதாக இருந்தது ஒரு மா ஒரு ஒரு இதாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பார்க்குறப்ப அதுக்கப்புறம் என் பஸ்ஸு வரப்போ அந்த பிள்ளைங்க வந்து எனக்கு இடம் போட்டு தருவாங்க வேணாம்மா நீ எனக்கு இடம் போட வேணாம்மா நான் பார்த்து நான் உக்காந்துக்கறேன் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த பிள்ளைங்க கேட்க மாட்டுது நான் என்ன நான் எனக்கு பயந்துக்கிறது நான் அவ்வளவாக பயப்பட்ற மாரி ஒன்றுமே நடந்துக்க மாட்டேன் அந்த பிள்ளைங்க என்னை பார்த்து அப்படி பயப்படுதுங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஸ்டூடண் ஒரு பிள்ளைங்கள பார்த்துக்குறோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்னன்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் அந்த ஒரு தாட்டில் தான் நான் பார்ப்பேன் ஆனால் அந்த பிள்ளைங்க என்னை பார்த்து ரொம்ப பயப்படுங்க பயப்படாதன்னு சொல்கிறப்ப அது ஒரு மாதம் நான் ஃபஸ்ட்டு டீச்சராக போகிறப்ப அந்த ஒரு மாதம் அப்படிதான் பயந்துட்டிருந்துச்சுங்க அந்த பிள்ளைங்க அதே மாதிரி பயந்துட்டுக்கிறப்ப நம்மளால இது பண்ண முடியல அந்த பிள்ளைங்க என்னென்ன பண்ணுதோ அதை பண்ண பார்க்க நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அந்த பிள்ளைங்க இப்போ பயப்படாமல் நல்லா ஜாலியாக எதோ போயிட்டிருக்கு இந்த லைஃபு